கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டீன்ஸெலாம் என நிறைய மதங்கள் இருக்குது இங்கே நிறையப் பேர் வசிக்கிறாங்க இந்த முஸ்லீம்ஸ் என்ற பண்டிகை எடுத்துக்குனோனால் ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி ரெண்டு பெரிய பண்டிகை இருக்குது ரம்ஸானில் வந்த நம்ம ஒரு மாதம் நோன்பு வச்சு அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து புதிய துணியை அணிந்து நமாஸ் முடித்துவிட்டு எல்லாேர் எல்லாேர்க்கிட்டயும் ச சந்தோஷமாக இருந்து பசங்கள்க்கிட்ட எல்லாம் சந்தோஷமாக இருந்து பேசிகிட்டு நம்ம வந்து பெரியவர்கள்கிட்டே போய் சேர்ந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நிறைய நிறைய துவாக்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் இந்த அடுத்த பண்டிகை வந்து பக்ரீத் பக்ரீத் என்பது இந்த ஆடைப் பா ஆடை வாங்கி ஆடு இந்த மாதிரிலாம் வாங்கி அல்லாக்காக வெட்டி அந்த மூணு பங்காக போட்டு கறியை மூணு பங்காக போட்டு முதலில் வீட்டுக்கு ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பங்கு அடுத்த பங்கு வந்து ஏழை மக்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பங்கு போட்டு எல்லாம் அந்த சந்தோஷமாகப் பண்ணி அந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவோம் அப்புறம் இந்த இந்துக்கள் எல்லாம் தீபாவளி என்ற பண்டிகையை வந்து பழைய வகை ந நிறைய வகையாக பலகாரம் ஸ்வீட்ஸ் அதிரசம் எல்லாம் செஞ்சு நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்புறம் பட்டாசு வைப்பாங்க துணி ஆடையை புதிய ஆடை அணிந்து சந்தோஷப்படுவாங்க பார்க்குவாங்க அப்புறம் ஹோலி என்பது இந்த இந்திக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து க நிறைய வண்ணங்கள் பூசிகிட்டு வண்ணங்களில் விளையாடுவாங்க அவங்களும் ந புது துணியை அணிந்து இந்த மாதிரி நல்லா ஃபெஸ்டிவலாக பண்ணுவாங்க அப்புறம் இந்த பொங்கல் பொங்கல் என்பது நாலு நாளாக கொண்டாடுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து போகி போகி என்பது பழைய பொருட்களை வந்து அதை எரித்துவிட்டு புதிய பொருட்டை வா பொருட்கள் வாங்குவாங்க ரெண்டாவது பொங்கல் பொங்க வச்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட்ஸ்ஸெல்லாம் சாப்பிடுவாங்க அடுத்து மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் வந்து நிறைய வீரர்கள் வீல் வீரவிளையாட்டு அது தமிழ்நாட்டிலே வீர விளையாட்டு மாட்டுப்பொங்கல் அதில் மாடெல்லாம் விட்டு அந்த வீராங்கனை அந்த வீரர்கள் வந்து வீராங்கனைட்டு வெளிப்படுத்துவார்கள் அப்புறம் அப்புறம் யுஹாதி யுஹாதிக்கும் ந புதிய துணி எடு போட்டு அணிந்து நல் ஆடு வெட்டி கறி சாப்பிடுவாங்க